நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து சுமாராக தான் படிப்பேன் ஆனால் விளையாட்டில் வந்து நல்லாவே நான் வந்து நினைக்கிறதோட அதிகமாக வந்து பண்ணுவேன் இப்போது வந்து நான் சவன்ட்டி பர்சன்ட் தான் வந்து படிக்குவான் இவன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து விளையாட்டில் வந்து ஹண்ட்ரடு பர்சன்ட் சொன்னாங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் பர்செண்ட்டுக்கு மேலே வந்து என்னோடய எஃபோர்ட் வந்து போட்டு காட்டுவேன் அதேமாதிரி ஸ்கூல் லெவல் முடிஞ்சதுக்கப்புறமா காலேஜ் லெவலில் வந்து கொஞ்சமாக படிக்க ஆரமித்தேன் அதேமாதிரி படிக்கும் போதும் வந்து காலேஜி படிக்கும் போது விளையாட்லேயும் நல்லா கவனம் செலுத்தினேன் பிஏடு படிக்கும் போதே விளையாட்டெல்லாம் வந்து விட்டுவிட்டு அடுத்து வந்து என் லைஃப்பில் செட்டில் ஆக நான் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணியிட்டிருந்தேன் அதனால் தான் இப்போது வந்து விளையாட்டை வந்து விட்டுட்டு படிப்பில் வந்து முழு கவனத்தை செலுத்தி நான் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன்